என் ஊர்லருந்து சுற்றுப்புறத்தில் இருக்கிற கோட்டை பேர் சங்கங்கிரி கோட்டை சங்ககிரின்னு ஒரு தாலுகா எங்கள் ஊர் ஊரில் இருக்கு அமைந்திருக்கு சங்ககிரி கோட்டை வந்து பழைய காலத்தில் ஆண்ட ராஜாக்களால் கட்டின கோட்டை அங்கே சங்ககிரி கோட்டைகள் வந்து காலம் மாற மாற ஆட்சி மாற மாற ராஜாக்கள் அங்கே வந்து தங்கியிருந்தனர் அது மட்டுமின்றி போர்களங்ல வந்து அந்த கோட்டை ஒரு மிகவும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் பிடித்திருக்கிறது அது மட்டுமின்றி என்னோட ஊர்லருந்து ஒரு சுமார் ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டரு தொலைவில் இருக்கிற மைசூர் அரண்மனை ஒன்று இருக்கு அந்த மைசூர் அரண்மனை ராஜா திப்பு சுல்தான் மைசூர் மகாராஜா திப்பு சுல்தான் ஆல கட்டப்பட்டது அந்த அரண்மனை மிகவும் ஒரு முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் சிறப்பும் வாய்ந்த அரண்மனையாகும் அந்த அரண்மனையில் உள்ள பொருட்கள் எல்லாமே சந்தனத்தால் செய்யப்பட்ட ஒன்றாகும் அந்த அரண்மனை வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒரு சந்தனத்தால் கட்டின ஒரு அரண்மனை மாதிரியே இருக்கும் அது முற்றிலும் சந்தனத்தால் கட் கட்டப்பட்டது அது அந்த அரண்மனைக்குள்ளே போனா அந்த ராஜாவோட பொருட்கள் எல்லாமே சந்தனத்தால் செய்யப்பட்டவை தான் மரக்கட்டைகளால் செய்யப்பட்டவைகள் சிறப்பு மிக்க மரக்கட்டைகளால் செய்யப்பட்டது தான் மைசூரு மைசூர் மாவட்டம் மைசூர் மாநிலம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு ஆறாம் ஆண்டுக்கு முந்நூறு வரைக்கும் மைசூரு ஒரு தனி மாநிலமாக இருந்தது இந்த மாநிலத்திலிருந்து நிறையா அந்த மாநிலம் தான் இப்போ கர்நாடகா மாநிலம் என்று சொல்வார்கள் என்னுடைய ஊர் வந்து கர்நாடகா எல்லையில் இருக் இருப்பதனால் நான் வந்து மைசூர் அரண்மனையை பற்றி சொல்றேன் சொல்லிஇருக்கேன்